ஒரு ரெஸிப்பி நம்ம சமைக்கிறோன்னால் யூடியூபோ இல்லை வேறு வீடியோ பார்த்தோ இல்லை ஒரு சமையல் குறிப்பு புக்கை பார்த்தோ நம்ம அப்படியே சமைக்கிறதை விட நம்ம வீட்டில் எப்படி சமைச்சா சாப்பிடுவாங்க விரும்பி சாப்பிடுவாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு சமைக்கணும் இப்போது நம்ம அம்மா வந்து காரம் அதிகமாக சாப்பிடுவாங்க இல்லைன்னா கம்மியாக சாப்பிடுவாங்க அது மாதிரி நம்ம குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக சாப்பிடுவாங்க அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம எல்லாேருக்கும் ஒரு அளவாக சமைக்கணும் யூடியூப்பில் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க காரம் அதிகமாக போட்டுகங்க அப்போ தான் இந்த சமையல் நல்லாயிருக்கும் இந்த ரெஸிபிக்கு காரம் அதிகமாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் இல்லைன்னா இங்கே நிறையா பழங்கள் காய்கறிகளெலாம் இது மேலே வெட்டி வைச்சா தான் இது நல்லாயிருக்கும் பார்க்கறத்துக்கு அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதையே நம்மளும் அதே மாதிரி பயன்படுத்தினா நம்ம வீட்டில் உள்ளவர்களுக்கு பிடிக்காது அப்போது நம்ம வீட்ல எப்டி சாப்புடுவாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்பில் ச சமைச்சி தான் கொடுக்கணுமே இப்போது காரம் அதிகமாக இருந்தால் தங்கச்சி தம்பியெல்லாம் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க அப்போன்னா ஓரளவு எல்லாேருக்கும் கரெக்டாக ஆகிறா மாதிரி காரம் உப்பு எல்லாமே போட்டு சமைச்சா தான் அவுங்கவங்களுக்கு பிடிக்கும் இப்போது வந்து தங்கச்சி தம்பிகளுக்கு பார்க்கறத்துக்கு அப்படியே சம் சாப்பாடு அழகாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் மேலே அந்த கருவேப்பிலை கொத்தமல்லி அதெல்லாம் நறுக்கி அது மேலே தூவி விட்டு அவங்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கு பிடிக்கும் அப்போ ஒரு ரெஸிப்பியை அப்படியே நம்ம பயன்படுத்துகிறத விட நம்ம வீட்டில் உள்ளவங்கள் அம்மா அப்பா அக்கா அண்ணன் தங்கச்சி தம்பி இல்லை நமக்கே எப்படி பிடிக்குன்னு ஒரு ரசனை இருக்குமில அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம சமைச்சா மட்டும்தான் சாப்பிட முடியும் இருக்கிறதெல்லாம் நம்மளால் சாப்பிட முடியாது நமக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அதை மட்டும் தான் நம்மளால் சாப்பிட முடியும் அது மாதிரி நம்ம செய்கிறது என்னென்னா இப்போது நல்லா சமைச்சிட்டு ஒரு நாள் எ இலையில சாப்பிட்ணுன்னு விருப்பம் இருக்கும் அப்போ அவங்களுக்கு இலையில சாப்பாடு கொடுத்தா தான் அவங்களுக்கு பிடிக்கும் இப்போது வந்து தம்பி தங்கச்சிக்கெலாம் இலையில சாப்பாடு வச்சுக் கொடுத்தா அவங்க இன்னும் அதிகமாக சாப்பிடுவாங்க தட்டுங்கிறதை விட வாழை இல அப்படின்னு சொல்லிக் கொடுக்கம்போது இலையில சாப்பிட்றோமே அப்படின்னு அந்த சின்னப் பசங்களுக்கெலாம் ஒரு சந்தோஷம் இருக்கும் அது மாதிரி தான் ஒரு ஒருத்தவங்களுக்கும் எப்படி தகுத்தாப்பில் நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம கொடுக்கணும் அப்போது வந்து ஒரு கறிக்கொழம்பா இருக்கட்டும் சில பேர் வந்து லெக் பீஸ் வேணும்பாங்க சில பேர் வந்து நல்லா ஹார்டாயிருக்கு அது நல்லா சா சாஃப்ட் அப்படி ஆகணும் நல்லா மென்மையாக ஆகணும் அப்படின்னு சொல்லிகிட்டு கேட்பாங்க நம்ம இப்போ லெக் பீஸ்ஸு போட்டோன்னால் அதை வந்து கொழந்தைங்களுக்கு நம்ம தங்கச்சி தம்பிங்களுக்கு கொடுத்துட்டு பெரிய இது பீஸெல்லாம் நம்ம அப்பா அம்மாவுக்கு கொடுத்துக்கலாம் அது மாதிரி அவங்க ரசனை இப்போ நமக்கு தங்கச்சி தம்பியெல்லாம் என்ன சொல்லுவாங்க எனக்கு லெக் பீஸ் இல்லையே அப்படின்னு கேட்பாங்க அவங்களுக்கு லெக் பீஸ் கொடுத்தா அவங்க இன்னும் கொஞ்சம் சாப்பிடுவாங்க அது மாதிரி அவுங்கவங்க ரசனைக்கு எப்படி சாப்பிட முடியுமோ அது மாதிரி கொடுத்தா மட்டும்தான் கரெக்டாக இருக்கும் அம்மா அப்பாவுக்கு எப்படி சமைக்கணும் இப்போ கொழந்தைங்களுக்கு எப்படி சமைக்கணும் அண்ணா அக்காவுக்கு எப்படி சமைக்கணும் அப்படின்னு நம்ம ஒன்று ஒன்றும் ரச அவங்களுக்கு எப்படி இப்போ சமச் சாப்பிட்டா பிடிக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுப்படி நம்ம சமைச்சா மட்டும்தான் நல்லாயிருக்கும் ரெஸிப்பியை பார்த்து அப்படியே நம்ம சமைச்சா கண்டிப்பாக அவங்க சாப்பிடுவாங்களாங்கிறது தெரியல